ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பூர்வீகம்ங்கறது மிக முக்கியமான ஒன்று பூர்வீகம் அப்படின்னு எதை சொல்வாங்க அப்படின்னா நம்பள முன்னோர்கள் அதாவது நம்ம தாத்தா பாட்டி அவங்களோட அப்பா அம்மா அவங்களுக்கு அப்பா அம்மா இந்த மாதிரி தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்க அந்த இடத்துக்கு தான் வந்து பூர்வீகம் அப்படினு சொல்வோம் நாம இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல பார்த்திங்கன்னா நம்ம எந்த பிளேஸில் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பூர்வீகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த அந்த இடத்தை தான் சொல்வோம் நாம இப்போ எங்கே வேணுனாலும் இருக்கலாம் வேறு ஸ்டேட்டில் இல்லை வேறு நாட்டில் இருக்கலாம் இல்லை வெவ்வேறு மாவட்டத்தில் இருக்கலாம் எங்கே இருந்தாலும் கூட இதுதான் வந்துட்டு நமக்கு பூர்விகம் அப்படினு ஒரு இடம் கண்டிப்பாக இருக்கும்